ஹலோ யார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஆ வேறேங்க போகணும் ஆ வேறேங்கையும் போகணுமா ஆ ஃபுல் டே நாங்கள் இருக்கற மாதிரி வருமா இல்லை நாங்கள் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் போயிக்கலாமா அப்படினா ஒன்டேக்கு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் மேம் நீங்கள் டூ டேஸ்க்கு எந்த எதையும் பார்க்கணும்னா கல்லணை டேமு ஒரு நாளும் ஸ்ரீரங்கம் டெம்புள் ஒரு நாளும் பார்க்கணும்னா டூ த்தௌசண்ட் ஆகும் மேம் ஆ ஆமாம் மேம் அப்புறோ ஃபுட்டு டிரைவர்க்கு வந்து ஃபுட் நீங்களே சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் ஆ இது கரெக்ட்டான ரேஞ்ச் தான் மேம் ஆ எத்தனை மணிக்கு மேம் வந்து உங்களை பிக்அப் பண்ணிக்கட்டும் ஆ ஓகே மேம் நயன் ஓ கிளாக் வந்து மார்னிங் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரியா ஆ ஓகே மேம் ஆ என்றைக்கி மேம் வந்து உங்களைப் பிக்கப் பண்ணிக்கட்டும் ஆ ஓகே மேம் நாளைக்கு ஒன்போது மணிக்குத் தானே சரி மேம் ம் தேங்க்ஸ்